என்னோடய உடலை ஆரோக்கியமாக வச்சிருக்க நான் தினமும் வாக்கிங் போவேன் அப்புறம் ஜிம்மு போய் உடம்ப நல்லா ஃபிட்டாக வச்சிருப்பேன் அப்படியும் இல்லைனாலும் நான் விளையாட்டில் என்னோடய முழு இது போட்டு விளையாட்டு விளையாண்டுக்கிட்டு என்னோடைய முழு ஆரோக்கியத்தையும் இது பண்ணுவேன் அப்புறம் உடம்புக்கு தேவையான எல்லா சத்து தே என்னென்ன சத்து தேவையோ கீரை வகைகள் அந்தமாதிரி எல்லா இதையும் நான் எடுத்துப்பேன் அப்போதான் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் இல்லைனா நம்ம உடம்பு ஏனோதானோ அப்படின்றா மாதிரிதான் இருக்கும் அதனால நம்ம நிறையா சத்துக்கள்லாம் இடத்துக்கிறேன் நான் அதனால என்னோடய உடம்பு நல்லா இதாக இருக்கும் காலையில் எந்திரிச்சோன ஜாக்கிங் அப்புறம் உடற்பயிற்சி யோகா இந்தமாதிரி பல விஷயங்கள் செஞ்சால்தான் நம்ம ஃபேஸும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு தேவையான ஊட்டச்சத்தும் உடல் சோர்வு இல்லாமல் நல்லா இருக்கமுடியும் இல்லைனா அது ஒரு தலைவலி மாதிரி அதுமாதிரி இருக்கும் அதனால நம்ம தினமும் உடற்பயிற்சி செய்வது செஞ்சால் நம்மளுக்கு உடல் நலத்துக்கு நல்ல ஒரு இது மன அழுத்தம் இல்லாமல் நல்லாயிருக்கும் உடற்பயிற்சி செய்வது நல்லது